இதில் வந்து தேங்காய் மசாலா சக்கரை இது மூணுமே எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான பொருள் தான் தேங்காய் வெச்சு தேங்காய் வெச்சு குழம்பு இல்லாமல் நாங்க சாப்பிடவே மாட்டோம் தேங்காவை வெச்சு குழம்பு தான் நாங்கள் சாப்பிடுவோம் இத்தனைக்கும் தேங்காய் வந்து எங்கள் காட்லேயே கிடைக்கும் ரொம்ப இயற்கையான தேங்காய் தேங்காய் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த தேங்காய் வெச்சு தான் நாங்கள் நாங்களே கோ தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி குழம்பு வைப்போம் மசாலாவும் பார்த்திங்கனா மசாலுக்கான மிளகா இந்த மாரி மிளகு சீரகம் இந்த மாரி பொருள்லாம் நாங்களே வாங்கிட்டு வந்து மசாலா எல்லாம் நாங்களே அரைச்சி நாங்களே தான் குழம்பு வைப்போம் எங்கள் அம்மா எப்போவுமே வாங்கின்னு வந்து அரைச்சி தான் குழம்பு வைப்பாங்க அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்கரை வந்து எப்போவுமே நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் சக்கரைலாம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் சக்கரை வெச்சு இனிப்பு போண்டா அந்த மாரி எல்லாம் சுடுவோம் டீ அந்த மாதிரிலாம் குடிப்போம் இந்த மூணுமே எங்களுக்கு ரொம்ப யூஸான பொருள் தான்